ஹோட்டல்லன்னால் ஏதாவது நீட்டான ஒரு நல்ல ஹோட்டல் போய் ஹீட் ஹோட்டல் ஆர் தாபா போய் மட்டன் மட்டன் பிரியாணி இந்தமாதிரி டிஷ்ஷஷ் ஏதாவது மட்டன் டிஷ்ஷஷ் புதுசாக ஏதாவது அந்த அந்த அந்த ஊருக்குத் தகுந்த மாதிரி எந்த எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷலாக ஒரு ஃபுட் ஐட்டம் நான்வெஜ்லேயே இருக்கும் ஸோ அந்தமாதிரி ஃபுட்ஸெலாம் சாப்பிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஊருக்கு போகிறோன்னா அந் அந்த இடத்துல என்ன ஸ்பெஷலாக கிடைக்குமோ அந்த மாதிரி நாம் வாங்கி சாப்பிட்டு வரது ரொம்ப பிடிக்கும் அண்டு ஹோட்டல் தாபாஸில் போனோன்னால் என்ன விரும்பி சாப்பிடுவேன்னா மேக்ஸிமம் நான்வெஜ்ஜஸ் வந்து ம மட்டன்

கோழி பிச்சு போட்ட கறி அது அந்தமாதிரிலாம் நிறைய டிஷ்ஷஷ் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு தாபாலேயும் அவங்களே ஸ்பெஷல்னு சொல்லி ஒரு ஒரு இது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா நம்ம அந்த அந்த அந்த இடத் அந்த இடத்துக்கான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அந்த அந்த ஒரு ஒரு சில வேறு டிஸ்ட்ரிக் சைடைலாம் போய்விட்டோம்னா அவங்க உணவு பழக்க வழக்கமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபுட் சாப்பிட்டு பார்க்கும்போது அந்த அந்த ஊரோட நம்ம டேஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம எங்கே போகிறோமோ அந்த ஊருக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷலோ அது எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்த்துர்ணும் அண்ட் அட் த சேம் டைம் ஹோட்டல் தாபாக்குள்ளே போனால் மேக்ஸிமம் நான்வெஜ்ஜஸ் தான் அண்டு எந்த எந்த ஊர் எந்த ஏரியாவுக்கு போனாலும் அங்கே என்ன ஸ்பெஷலோ அந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷலோ அந்த ஏரியாவில் எந்த ஹோட்டல் ஸ்பெஷலோ அந்தமாதிரி ஹோட்டல்ஸ் பார்த்து சாப்பிட்டு வரது ரொம்ப பிடிக்கும்